கிராமத்தில் இருக்குறவங்களுக்கு அதிகமாக விளையாட்றதுக்கு இடமும் இருக்கும் அதே மாரி நேரமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு நேரமும் கம்மியாக இருக்கும் விளாட இடமும் கம்மியாக தான் இருக்கும் விளையாட இடம் இருந்தாலும் அவங்களால எல்லாரும் ஒரே எல்லா நாளும் போய் தொடர்ந்து விளாட முடியாது அங்கே ம நிறையா மக்கள் கூடுவாங்க அங்கே சரியாக விளாட முடியாது கிராமங்களில் அதை மாரி இருக்காது விளாட்றதுக்கு இடம் இருக்கும் மக்கள் அவங்க நினச்ச நேரத்தில் ஒரு சிலர் நெ வந்து ஒட்டுக்காக விளாட்னாலும் சேர்ந்து விளாட்னாலும் விளாட்லாம் அதே மாரி கிராமப்புறங்களில் ஒவ்வொரு கிராமத்துக்கு இடையே போட்டி நடக்கும் ஒவ்வொரு அவங்க போட்டி போட்டு விளாடும் போது அவங்களுக்கான திறமை அதிகமாகும் நகர்ப்புறங்களில் போட்டி போட்டு விளாடலாம் ஆனால் அவங்களுக்கு சரியான நேரம் இருக்காது அவங்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு ஒரு முறை தான் இதே மாரி போட்டி போட்டு விளாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இதை மாரி வாய்ப்பு அதிகம் கிடைக்கும் அவங்களால போட்டி போட்டு விளாட முடியும் நகர்ப்புறங்களில் விளாட்றவங்களுக்கு அவங்களுக்கான பயிற்சி கூடம் வந்து நகர்லேயே அமைஞ்சிருக்கும் அதனால அவங்க வந்து சுலபமான முறையில் அங்கே போய் பக்கத்துலேயே பயிற்சி எடுத்து அவங்களோட விளையாட்டு திறமையை அதிகமாக்க முடியும் எந்த விளையாட்டு அவங்களுக்கு தேவையோ அந்த விளையாட்டில் அவங்க போயி பயிற்சி விளையாட்டுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டால் அவங்க அதில் சிறப்பாக விளையாட முடியும் விளையாண்டு நம்மள்ல தமிழ்நாட்டு அளவில் இருந்து இந்திய அளவில் வரைக்கும் அவங்களால விளாண்டு நமக்கு பெருமை சேர்க்க முடியும் நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கான சரியான விளாட்றதுக்கு சரியான ஆசிரியர்களோ சரியான இடமோ கிடைக்காத பட்சத்தில் அவங்களும் அது நகர் கிராமத்துக்குள்ளேயே தான் இருக்க முடியும் அவங்களோட திறமையை அதிகரிக்கணும்னா அவங்க கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வந்து அவங்களுக்கு எந்த விளையாட்டில் அவங்க சிறப்பாக விளாடுவாங்களோ அந்த விளையாட்டை தேர்ந்தெடுத்து அதுக்கான சிறப்பான ஆசிரியர்ஸை தேர்ந்தெடுத்து அங்கே பயிற்சி எடுத்தால் மட்டுமே நகரத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி கிராமத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி சரியான பயிற்சி எடுத்தால் மட்டுமே அவங்களால சிறப்பாக விளையாட முடியும் சிறப்பாக விளையாட விளையாடுவதற்கு சிறப்பான ஆசிரியர்கள் கிராமத்தை விட நகரில் அதிகமாக ம இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான அமைப்பு வந்து கிராமத்தை விட நகர்கள்லேயே இருக்கிறதுனால ஈஸியாக நம்மகிட்ட பயிற்சி கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது நகரத்தில் வந்து எல்லா கிராமமும் வந்து சேர்கிறத்துக்கு நகரம் அந்த நகரத்தில் இருக்கிறதுனால அவங்க தேவையான அனைத்து திறமையான வீரர்களையுமே நகரத்துலேருந்து அவங்க கிராமத்துக்கு சாரி கிராமத்துலேருந்து நகரத்துக்கு கொண்டுட்டு வந்து அவங்கள பயிற்சி கொடுத்து நல்ல விளையாட்டு வீரர்களாவே மாற்ற முடியுது